வணக்கங்க ம் நல்லா இருக்கிறேங்க ட்வெல் ஆ ட்வெல்த் ட்வெல்த்துக் இல்லைங்க அவன் வர்லைங்க கொஞ்சம் வீட்டில் இருந்தாப்பிடிங்க அதனால் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தேங்க சரி சரிங்க ஓகேங்க அப்படின்னு தான் சொன்னாங்க முன்னாடிங்க இப்போ பரவாயில்லைங்களா என் பிள்ள எல்லாத்துலேயுங்க இப்போ வகுப்புலேயும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணுறாப்பிடிங்களா ஆ அது வ ம் ஆங்கிலத்தில் ஏதோ வர்றதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாப்பிடி ஒரு அளவுக்கு தான் போகுது அப்படின்னு இருந்தாப்பிடிங்க அதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி ஏதாச்சும் பண்ணமுடியுங்களா அதுதான் அதுதாங்க ம் ம் சரிங்க வகுப்பிலலெல்லாம் பரவாயில்லைங்களா மற்றது எல்லாங்க வகுப் பரவாயில்லைங்க ஏதோ அந்த அளவுக்கு இருக்கிறாப்பிடிங்க சரி சரி சரி சரிங்க பரவாயில்லைங்களா மேம் அப்படிங்களா ஆ சரி சரிங்க மற்ற குழந்தைங்கள் கூட பழக பழகறதெல்லாம் அதுலெல்லாம் பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க சரி சரிங்க

ஆ அங்கே இருந்து கற்றுட்டு வர்றதுதாங்க எல்லாமே பள்ளி கல்வியில் இருந்து எல்லாமே ஒவ்வொன்றா வர்றது தான்ங்க ம் ம் ஓ ஆ சரி சரி ம் அதெல்லாம் அது ஒரு விளையாட்டாகவே கொண்டு வந்து இருக்குதுங்களா இல்லை எப்படிங்க அது தனி இதுன்னால் ஓஹோ

சரி சரி சரிங்க அந்த கு குதிரை இதுங்களில் எல்லா மாணவர்களுக்கும் உண்டானதுங்களா அல்லது பொதுவானதுங்க ம் சரி சரி சரி சரிங்க ஓ சரி சரிங்க சரிங்க அடுத்த டைம் வேணால் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துர்றேங்க ம சாப்பாடு விஷயம்த்துல வரும்போது அந்த ஸ்னாக்ஸ் தான் ஜாஸ்தியாக அதுதான் அதுதாங்க மற்ற தீனி பண்டங்கள் தான் ஜாஸ்தி எடுத்துக்கிறாப்பிடிங்க

அது ஆ அடுத்த டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேங்க மற்றபடிக்கி ம ப வகுப்புலேயுமே ஸ்கூ பள்ளிக்கூடத்துலேயும் எல்லாம் நல்லா தானே இது பண்ணிவிட்டு இருக்கிறாப்புடிங்க சரி ஓகேங்க ம் சரி ஓகே பரவாயில்லைங்க இந்த டைம் மதிப்பெண்ணும் கொஞ்சம் ஓர் அளவுக்கு நல்லா தான் வந்திருக்குதுங்க சரி பார்த்துக்கங்க எதாச்சும் பிரச்சினையா இருந்துச்சுன்னால் சொல்லுங்கள் டேரெக்டாக ஆ கரெக்டாக என்கிட்ட சொல்லிடுங்க ஓகேங்க ம் மிக்க நன்றிங்க சரி ஓகேங்க இப்போதைக்கி எதுவும் இல்லைங்க இன்னும் இருந்துச்சுன்னால் ஏதாச்சும் ஒன்றுன்னாலும் உங்களுக்கு சொல்கிறேங்க ம் ஆ ஓகேங்க சரிங்க சரி ஆ ஓகேங்க நான் போய்விட்டு வரேங்க சரி